அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணுற்றி எண்பத்து ரெண்டு ஐம்பத்து ஓராயிரத்து இரநுத்தி எண்பத்து ஒன்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது அஞ்சு லட்சத்து நாப்பத்து ஒன்பதாயிரத்து முந்நுற்றி எண்பத்து மூணு எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநுற்றி இருபத்தி ஒன்று